எங்கள் ஊரில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழாம் மாசம் பைக் ரேஸ் ஒன்று நடந்தது அதில் இருபது பேர் கலந்துக்கனோம் முப்பது கிலோமீட்டர் வண்டியை ஓட்டின்னு போய் ஓட்டின்னு போய் யார் முதலில் போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கணும் நான் வந்து போட்டி ஆரம்பிச்சது நாங்கள் மொத்தம் இருபது பேர் பைக் ஓட்டின் போனோம் அதில் லாஸ்டாக தான் நான் போனேன் எல்லோரும் போகிற வழியிலே முடியாமல் கீழே விழுந்துட்டாங்க நான் இன்னொரு ஒன்பது பேர் வந்தோம் நான் அப்போயும் கடைசியாக தான் வந்தே இன்னும் இருபது கிலோமீட்டர் தாண்டுனதுக்கு அப்புறம் நான் அஞ்சாவது இடத்துல இருந்தேன் அப்புறம் கொஞ்ச தூரம் போக போக எல்லோரையும் தாண்டி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்போ நான் ரெண்டாவது இடத்துல இருந்தேன் என்னோடய ஒருத்தவன் வண்டி நல்லா ஓட்டுவான் அவன் ரொம்ப வேகமாக போனான் அவனை தாண்டுகிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கடைசியாக ஒரே நிமிஷத்து ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை தாண்டி அந்த போட்டியில் நான் ஜெயித்தேன் அந்த போட்டியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது